ரசிச்சு படித்ததெல்லாம் எதுவும் இல்லை எல்லாம் ஆவரேஜ் தான் ஜஸ்ட்டு பாஸ்ஸுல தான் பாஸ் பண்ணிட்டு வந்தேன் என் வாத்தியாருக்காக தான் படிச்சேனே ஒழிய எனக்காக படித்த மாதிரி தெரியிலை என் ஆவரேஜ் பார்த்தா டென்த்தில் எல்லாம் இரநூத்தி பத்தோ என்னவோ தான் மார்க் எடுத்திருந்தேன் ஆனாலும் பெயில் ஆகல ஒரு வருஷம் கூட பெயில் ஆகாம ஆவரேஜ் மார்க்லே பாஸ் பண்ணிக்கிட்டு வந்து டி டிப்ளமோ வரைக்கும் வந்துட்டேன் அவ்வளோ தான் பெருசாக சொல்கிற அளவுக்கு படிப்பில் சூப்பர்னு சொல்ல முடியாது பெயில் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை ஒரு கரெக்ட் ஆவரேஜ் பாஸ்